எனக்கு கல்யாணம் ஆனவுடனேங்க என் கணவர் வேலைக்கு போவார் நான் வீட்டில் இருப்போம் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை செய்வோம் ஆனால் கால போக்குக்கு என் மகன் மருமகள் அவங்களுக்கு திருமணமான பிற்பாடு ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க

மருமகன் மருமகள் வெளி ஊரில் வேலை செய்கிறதனால மகன் வந்து மனைவி வர்றதுக்குள்ள மனைவிக்கு ஏதோ நம்ம முடிஞ்ச வேலையை செஞ்சுருவேன்னு சமையல் செய்கிறாங்க சமையல் செஞ்சு வச்சுடுவாங்க அப்படி இப்போ வந்து காலகட்டத்தில் ரெண்டு பேரும் உழைச்சால் தான் சாப்பாடு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காமல் வேலை செய்யணும்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது நான் கல்யாணம் பண்ண காலத்தில் மாமனார் மாமியார் கொத்தன் கொழுந்தன் நாத்தனார் அப்படின்னு பெரிய கூட்டு குடும்பங்க எங்களுடைய குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் நபர்களை அறுபது பேருக்கு மேலே நாங்கள் இருப்போம் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையா தான் ஒரே குடும்பத்தில இருந்தோம் அப்படிங்கிற பக்கட்டு ரொம்ப எங்களுக்கு சந்தோசமாக இருக்கும் ஒரு திருவிழாவாக இருக்கட்டும் ஃபங்ஷனா இருக்கட்டும் வெளி நபர்கள் வந்து நமக்கு வேலை செஞ்சு கொடுக்கணுமேங்கிற ஒரு எண்ணமே இருக்காது அவ்வளோ ஒரு இதாக ஒற்றா ஓப்படியா கொத்தன் கொழுந்தன் எல்லாருமே ஒரு அன்போடய பாசத்தோடய ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காமல் நல்லா அன்போடு இருந்தோங்க இப்போ காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி குடும்பம்ன்னு ஆகிடுச்சு கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தை ஒரு பையன் ஒரு பொண்ணு அம்மா அப்பா அப்படிங்கற மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு ஏதோ ரொம்ப பார்த்தோமா ரெண்டு பேற்றதோட இருந்தமா வேலையை முடிச்சமான்னு இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன செஞ்சாங்க அந்த காலத்தில் செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிற நாளையில் வீடு வாச எல்லாம் சுத்தமாக கழுவி படங்களுக்கு சாமி படங்களுக்கு எல்லாம் பூ பூ போட்டு எண்ணெ வார்த்து விளக்கு வைப்போங்க இது கால போக்குக்கு எல்லாம் மாறிக்கிட்டே வந்துடுச்சிங்க இப்போது யாரும் விரதம் எடுக்கிறதும் கிடையாது அப்புறம் என்ன குடும்பத்தில் இறந்தவர்களுக்காகன்னு அவங்க இறந்த நாள் அன்றைக்கு நாங்கள் விரதம் இருந்து நாங்கள் கிறிஸ்தவங்க என்கிறதுனால கல்லறைக்குச் சென்று அவர்கள் இருந்த இடத்திலே அவர்களுக்கு மலர் மாலையிட்டு அன்றைக்கு விரதம் இருந்து எங்களால் முடிஞ்ச ஒரு நாலு பேர்த்துக்கு அன்னதானம் கொடுப்போங்க இப்போ காலப்போக்குக்கு அதெல்லாம் இன்னுமே நடைபெறுமாங்கிறதே பெரிய சந்தேகமாக இருக்குங்க